திருவாரூர் மாவட்டத்தில் வந்து நிறைய பாரம்பரிய கலாச்சார விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க அதில் வந்து அதெலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எந்த ஃபேம்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சேர்ந்து அந்த விழாக்கள்கெலாம் வந்து போய் கலந்துக்குவோம் எல்லா சுச்சுவேஷன் எந்த எப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்னா இருந்தாலும் நாங்கள் அதில் போய் கலந்துக்கணும் கலந்துப்போம் சொல்லப்போனால் தியாகராஜர் கோவில்ல வந்து இந்த தேரோட்டம் வைகாசி விஷாகம் உற்ச்சவத்துலெலாம் நாங்கள் முன்னாடி போய் கலந்துப்போம் அதெலாம் வந்து அங்கே ரொம்ப பேமஸ்ஸாக இருக்கும் திருவாரூரில் ரொம்ப பேமஸ்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் தேரோட்டமும் தெப்பமும் தான் தெப்பத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அங்கேலாம் செம்ம கூட்டமாக இருக்கும் நிற்க கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்போலாம் நாங்கள் போய் அதுலெலாம் கலந்துப்போம் கலந்துக்கிட்டு சாமியை தரிசனம் பண்ணிகிட்டு வருவோம் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இது மாதிரிலாம் நிறையா நடக்கும் திருவாரூர் தேரோட்டத்தில் பார்த்திங்கன்னா கூட்டம் எங்கே இருந்து தான் வருதுனே தெரியாது அவ்வளோ கூட்டம் எங்கே இருந்து பார்த்தாலும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேருனா அது திருவாரூர் தேர் தான் திருவாரூரை பற்றி சொல்லணும்ன்னா இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஏன் பிடிக்கும் ஏன் பிடிக்காது அப்படிங்கிற ரீசனெலாம் சொல்லவே முடியாது அவ்வளோ பிடிக்கும் திருவாரூரில் உள்ளதுலாம் எங்கே இருந்து தான் வருவாங்கனே தெரியாது அவ்வளோ பேர் வந்துட்டே இருப்பாங்க திருவாரூர் தேரோட்டத்துக்குலாம் இந்த ஜாதி மதம் இனம் அந்த வேறுபாடுலாம் எதுவுமே இருக்காது திருவாரூர் தேரில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி கலந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க தேரோட்டத்தை பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா சொல்லெணும்ன்னா சொல்லிகிட்டே போகலாம் இப்போதக்கு இது மட்டும் நான் சொல்லிக்கலாம்ன்ட்டு விரும்புகிறேன் அவ்வளோ தான்